ஐந்து லட்சத்து அறுவத்து ஒம்போதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு எண்பத்தஞ்சாயிரத்து நூற்றி முப்பத்தொம்பது ஒரு லட்சத்து பத்தாயரத்து முன்னூற்றி இருபத்தி மூணு ஒம்பது லட்சத்து எண்பத்து ஒம்போதாயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து ஏழு லட்சத்து அறுபதஞ்சாயரத்தி முன்னூற்று நாற்பத்தஞ்சி